கனிமொழி மீன் கடைங்களா கெளுத்தி மீன் இருக்குதுங்களா கெண்டை மீன் ம் ம் என்ன விலைங்க கிலோ இரநூறுவாங்களா சரிங்க எங்களுக்கு வர புதன்கிலம ஒரு விசேஷம் இருக்குதுங்க மீன் வேணுங்க ஒரு பத்து கிலோ வேணும் நீங்கள் சுத்தம் பண்ணி தருவீங்களா ம் சரிங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்களா சரிங்க வறுக்கிற மீன் இருக்குதுங்களா சரிங்க சரிங்க வறுக்கிற மீனும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொடுங்க சரிங்க வறுக்கிற மீன் ஒரு அஞ்சு கிலோ வேணுங்க கொழம்பு மீனும் கொடுங்க கொழம்பு மீன் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோ வேணும் வறுக்கிற மீன் ஒரு அஞ்சு கிலோ வேணும் இறால் வேணும் கொஞ்சம் தொக்கு செய்கிறதுக்கு ம் எல்லா மீனுமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கொடுங்க வில கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக் கொடுங்க சரிங்க ஆ சரிங்கம்மா ம் சரி நேர்ல வாங்க வரேன் கம்மி பண்ணி கொடுங்க ம் சரிம்மா